வணக்கம் சார் வணக் வணக் வணக்கம் சார் நான் இது புதுக்கோட்டையிலேருந்து வரேன் சார் ஆ ஆக்ச்சுவலி என் ஹஸ்பண்டுக்கு வந்து இது ஷோரூம் சுசுக்கி ஷோரூம் தானே சார் ஓகே இங்கே வந்து ஆ ராயல் என்ஃபீல்டு பைக்கு எடுக்க முடியுமா சார் ஆக்ச்சுவலி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வருது அவருக்கு நான் கிஃப்ட்டு பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு அதோடய ஃபீச்சர்ஸ் எதுவும் தெரியல அதோடைய குவாலிட்டி பற்றி எனக்கு எதுவும் தெரியல அதனால் தான் சார் அது நீங்கள் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா

ஆ ஓகே அப்போ ரெடி கே ரெடி கேஷாக பே பண்ணுறதா இல்லை நான் வந்து ஈஎம்ஐயில் தான் போடலான்னு இருக்கேன் சார் சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்களேன் ஓகே சார் ஓகே சார் ம் சரிங்க சார் என்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குது சார் ஏன்னா வந்து க்ரே கலர் தான் அவருக்கு பிடிச்ச கலரு அந்த கலரு வாங்கலாம்னு இருக்கேன் சார் எத்தனை நாளில் சார் டெலிவரி இப்போ இன்றைக்கி நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னால் எத்தனை நாளில் சார் எனக்கு வந்து டெலிவரி ஆகும் ஓகே சார் ஓகே சார் அது நல்லதாக இருக்குது கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் எவ்வளோ தூரம் சார் இருக்குது ஏன்னா வீ எங்கள் வீட்டுலேருந்து லைக் ஷோரூம் எவ்வளோ தூரத்தில் சார் இருக்குது ஏன்னா எங்கள் வீடு வந்து தென்றல் நகரில் இருக்குது புதுக்கோட்டையில் இப்போ உங்கள் ஷோரூம் எந்த பிளேஸில் சார் இருக்குது ஏன்னா சரியான ப்ளேஸ் எனக்கு தெரியல ஆமாம் சார் சார் ஓகே சார் ஓகே சார் அந்த வாக்கஃபுள் டிஸ்ட்டன்ஸ் தானே சார் பைக்கு ஆட்டோ எதும் எடுக்க வேண்டிய தேவயில்லைல்ல சார் ம் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ